ஆமாம் சார் குட்மார்னிங் சார் சார் ஆமாம் சார் சாரி சார் போன எங்களுக்கு வந்து அப்பாவுக்கு உடம்பு சரில சார் அதை தொடர்ந்து எனக்கும் உடம்பு சரில சார் மூணு மாதம் ஆஸ்ப்பித்ரிலையே இருந்தேன் சார் சார் குடும்ப சூழ்நில சரியில்லை ஓகே சார் ஆமாம் சார் சார் குடும்ப சூழ்நில சரியில்லை சார் அப்படி அமைஞ்சிருது சார் சார் டின்னுமே சார் இன் இனிமே கரெக்டாக வந்துடுறேன் சார் சார் ஒரு வா ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுத்துப் பாருங்கள் சார் கரெக்டாக சார் அதான் சார் இன்னொரு சான்ஸ் கொடுத்தீங்கனா கரெக்டாக எக்ஸாமெல்லாம் எழுதுவேன் சார் அதான் சார் லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் மட்டும் கொடுத்துப் பாருங்கள் சார் இப்போ தான் சார் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையெல்லாம் சரியாயிட்டுருக்கு சார் அதான் சார் நன் இனிமேல் கரெக்டாக வந்துருவேன் சொல்லுறேன்ல சார் ஒரு வாய்ப்பு கொடுத்துப் பாருங்கள் சார்

சார் நீங்கள் சொன்னால் நீங்கள் சொன்னால் கேட்பாங்க சார் கொஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் சார் சார் எதாச்சு பண்ணுங்கள் சார் சார் நான் சார் நான் வந்து ஆஸ்பத்திரியில சேர்ந்த மெடிக்கல் சர்ட்டிஃபிக்கேட்லாம் போ வாங்கிகிட்டு வந்து தரேன் சார் மெடிக்கல் லீவ் மாதிரி கொஞ்ச கொடுங்க சார் ஓகே சார் ஓகே சார் அதுவும் இல்லாமல் அசைன்மென்ட்லாம் கரெக்டாக கொடுத்துருவேன் சார் அந்த எல்லாம் பார்த்துக்கோங்க சார் சார் அதான் சார் இப்போ தான் சேர்த்து வச்சி எழுதி கொடுத்தர்றேன்னு சொல்லுறேன் சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் வாங்கிகிட்டு வந்துடுறேன் சார் கன்டி ஆ ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் நான் கண்டிப்பாக வந்துடுறேன் சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார் ஓகே சார் பார்த்துக்கறேன் சார் நான் சரிங்க சார் ஓகே சார் இனிமே நான் பார்த்துக்குறேன் சார் ஓகே சார் நன்றி சார் ஆ தேங்க் யூ சார்